நாங்கள் திருவாரூர் டார்லிங் ஃபர்னிச்சரில் ஒரு டைனிங் டேபிள் வாங்கினோம் இது ரொம்ப அழகாக இருக்குது பா கம்ஃபர்ட்டபுளாவும் இருக்குது நாங்கள் ஒரு செவன் மெம்பர்ஸ் இருக்கோம் நாங்கள் எல்லோரும் அதில் தான் உட்காந்து சாப்பிடுவோம் அதில் உட்காந்து சாப்பிடும் போது எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் மார்னிங் பே பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப்டர் நூன் சாப்பாடு நைட்டு டின்னர் அதில் தான் எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவோம் அப்பறம் ஈவினிங் ஸ்நாக்ஸு டீ ஜூஸ் இது எல்லாமே நாங்கள் டைனிங் டேபிளில் உட்காந்து தான் சாப்பிடுவோம் அது எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபுளாக இருக்குது பார்க்கவும் அழகாக இருக்குது வீட்டில் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் வந்து அது எங்கள் வீட்டில் நல்லா செட் ஆயிடுச்சு எங்கள் எங்கள் வீட்டுக்கே அது ஒரு அழகாக இருக்குது பார்க்கும் போதே அப்புறம் இதோடய நெகட்டிவ் என்னென்னா நாங்கள் வீட்டில் மொத்தம் செவன் மெம்பர்ஸ் இருக்கோம் இதில் வந்து ச்சேர்ஸ் வந்து ஃபோர் தான் இருக்குது ச்சேர்ஸ் கொஞ்சம் நிறைய கொடுத்துருந்திருக்கலாம் அதுதான் கொஞ்சம் இதில் நெகட்டிவ் கமெண்ட்டு அப்புறம் வந்து இதை எங்கேயும் லிஃப்ட் பண்ண முடியலை அதே இடத்துல வச்சு தான் சாப்பிட முடியுது மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது